பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி நாலு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு